ஆமாம் ஆமா மாறன் ஏஜென்சி மாறன் ஏஜென்சி தான் நீங்கள்

ஆமாம் சரி ஓகேங்க மேடம் இன்னொருவாட்டி சொல்கிறீங்களா அதை அது நீங்கள் எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு பேமென்ட் இருக்கும் ஒரு ஒரு டிஸ்டன்ஸ்க்கும் ஒரு ஒரு பேமென்ட் தான் அது எப்படின்னு கரக்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்க்கு பர் டுவண்ட்டி ஃபைவ் ருபீஸு நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் ப்ளஸ் நீங்கள் நீங்கள் நீங்களே தான் கணக்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க எந்தந்த ப்ளேஸ்க்கு போகிறோம்ன்னு நீங்களே கால்குலேட் பண்ணி சொல்லிடீங்கன்னா ட்ரைவரோடய ஃபுட்டும் நீங்கள் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கேப்புக்கும் டிரைவருக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு டுவண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதை நீங்கள் தான் பார்த்து முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும் இந்தவாட்டி சம்மர் ஆஃபர் போட்டுருக்கோம் நாங்கள் அதனால் மினிமம் ஒரு டுவண்ட்டி ஃபைவ் பர்செண்ட்டேஜ் நாங்கள் ஆஃபர் தர முடியும் எங்களால் பாண்டிச்சேரி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி மட்டுமா இல்லை பக்கத்தில் வேறு எங்கேயும் சுற்றணுமா

மட்டுமா இல்லை பாண்டிச்சேரி ஃபுல்லா சுற்றி பார்க்கற மாதிரியா ஆமாம் மினிமம் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் மேம் நீங்கள் வந்து ஒன் டே ட்ரிப்பாக எடுத்தீங்கன்னா ஃபுல் சார்ஜோ நயன் ஹண்ட்ரட்டோட முடிச்சுக்கலாம் நீங்கள் எந்த இடத்துக்கு வேணால் போகலாம் அன்லிமிடடாக எந்த இடத்துக்கு வேணால் போகலாம் நயன் ஹண்ட்ரட்டில் முடிச்சுக்கலாம் அப்படி பெரிய பெரிய இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் டிஸ்டன்ஸ் பார்த்து டிஸ்டன்ஸ் பார்த்து தானா கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே சார் சார் நீங்கள் பேமன்ட் எப்படி பண்ணுறீங்க ஆமாம் சரி ஓகேங்க நீங்கள் வந்து உங்கள் இதுதான் உங்கள் நம்பராக சரி ஓகே இந்த நம்பரை நாங்கள் வந்து எங்களோடய டீடைல்ஸ் அனுப்புகிறோம் நீங்கள் அந்த டைம்மை சூஸ் பண்ணிக்கோங்க டைம் சூஸ் பண்ணிகிட்டு எங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க அதுக்கப்புறமா கூகுள் பே பண்ணியிருங்க சரி ஓகே தேங்க்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நான் டிஸ்கவுண்ட் பார்த்து கொடுக்குறன் வேணால்